இப்போ ரொம்ப வெயில் காலமாக இருக்கிறபட்சத்துல வந்து செடிங்களுக்குலான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா மூணு அல்லது நாலு நடை அந்த வறட்சி ரொம்ப வறச்சி ஆகி காய விடாமல் தர மண்ணுலான் காஞ்சி செடியை வாட விடாமல் ஈரப்பதம் காய காய வந்து செடிங்களுக்குலான் தண்ணி ஊற்றிக்கிட்டே இருப்போம் ஏன்னா அப்போதான் வந்து அது செத்துபோகாமல் காஞ்சி போய் செத்துபோகாமல் இருக்கிறதுக்காக நான் அந்த மாதிரி ஈரப்பசை இருக்கணுங்கிறதுக்காவே வந்து தண்ணி ஊற்றிக்கிட்டே இருப்போம் அதே மாதிரி குளிர் காலத்தில் வந்து எப்படினா வந்து மழை பேயும்போது அந்த தண்ணிலாம் என்ன ஆகுன்னா அந்த பூச்செடி பக்கமே சேர்ந்து அப்படியே பூச்செடியிலியே தங்கிவிடும் அப்போ வந்து என்ன ஆகுன்னா அந்த வேர்லான் வந்து அழுகி போகிறதுக்கான வாய்ப்புலான் வந்து நிறையா இருக்கும் அதனால் என்ன பண்ணுவன்னா பாத்தி கட்டி அந்த தண்ணி மழை தண்ணிலாம் வந்து பள்ளமான உள்ளே பக்கம் வந்து தோண்டி விட்டுடுவோம் அந்த தண்ணி மழை பெஞ்சாலும் அந்த தண்ணி வந்து நிக்காமல் பள்ளபகுதியை தேடி அப்படியே அந்த பள்ளத்துலேயே வந்து தங்கிவிடும் இந்த பூச்செடிகிட்டே வந்து தேங்கி நிக்காமல் இருக்கும் செடி வந்து அழுகாமலும் நல்லா பாதுகாப்பாகவும் இருக்கும்